எனக்கு முதுகு வலி வரும்போது எங்கள் பாட்டி வந்து வீட்டு வைத்தியம் பண்ணாங்கள் எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா சுடு எண்ணெயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் கற்பூரம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை கொஞ்சம் நேரம் ஆற வைச்சிட்டு அதை ஒரு பாட்டிலில் போட்டு வைச்சிட்டாங்க டெய்லி நைட்டு தூங்க போறக்க முன்னாடி எனக்கு வந்து அது முதுகில் போட்டு நீவி மசாஜ் பண்ணிவிடும்போது எனக்கு முதுகு வலி கம்மியாச்சு அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணாங்க அப்டின்னு பாத்தோம்னா நான் காலையில் அடுத்த நாள் காலையில் குளிக்க போகும்போது இந்த சுடு சுடு தண்ணியில் வந்து பாத்தோம்னா எனக்கு யூக்கலிப்ட்டஸ் வந்து கொஞ்சம் போட்டு அதை வந்து டெய்லி ஊற்றி குளிக்க வைச்சாங்க